கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக எங்கேயாவது டிராவல் பண்ணுவாங்க பயணம் பண்ணி ஒரு கடல் ஆகட்டும் இல்லை ஒரு மலைப்பகுதிகள் ஆகட்டும் இல்லை வயல்வெளிகள் ஆகட்டும் ஒரு நேச்சுரல் சீனுக்காக போய் படம் எடுக்கிறவங்க எங்கே வேணா டிராவல் பண்ணுவாங்க அதுதான் இப்போது ஃபோன் கையில் வந்ததுலேருந்து டிராவலிங் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு வந்து இந்தியாவில் எங்கெங்கே போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னால் உத்திரப்பிரதேஷ்ல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கட்டா கொல்கட்டாவில் வந்து நிறையா ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் டெல்லி ஸ்ட்ரீட்ஸில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா முழுக்க பயணம் பண்ணணும் கேரளாவில் எல்லா இடமுமே வந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபிக்கான இடமாதான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி இங்கே ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பேர் போன இடம் சொல்ல வேண்டியதே இல்லை அதை தாண்டி வந்து இந்தியாவில் நிறையா இடங்கள் டிராவல் பண்ணணும் டிராவலும் சேர்த்து ஃபோட்டோகிராஃபியும் சேர்த்து நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னால் லடாக் வந்து கண்டிப்பாக போகணும் அதையும் தாண்டி வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு கேட்டீங்கன்னால் அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட்ஸில் போனீங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது என்னோடய ஆசை இந்த இடல்லாம் டிராவல் பண்ணனும் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணனும்ங்கிறது ஆசையாகதான் இருக்குது கூடிய விரைவில் அந்த டிராவலும் பண்ணுவோம்